ஹலோ ஆமாம் நீங்கள் யார் ஆ ஆ ஓகே நீங்கள் ஃபங்க்ஷன் அது இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் முன்னாடியே அதை ஓரளவு பெட்டராக தான் இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் வேணும் நீங்கள் டியூஷன் அந்த மாதிரி எங்கேயும் அனுப்புறீங்களா இல்லை ஸ்கூலில் அந்த ப்ராசஸ்க்காக இப்போ போயிட்டுருக்கோம் அது இப்போ எடுப்போம் இன்னும் ஒரு டூ மன்த்ஸில் ஆ ஓகே அதை நான் நான் அதை என்னான்னு பார்த்துக்குறேன் அவன் மார்க்ஸும் கொஞ்சம் பிலோவாக தான் இருக்கு நீங்கள் அது என்னான்னு செக் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் அவனை படிக்க வைக்கிறீங்களா இப்போ வீட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா இல்லை உங்கள் ஒய்ஃப்பும் படிச்சிருக்காங்களா ஆ இட்ஸ் ஓகேங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வீட்லையும் கொஞ்சம் அவனை டேக்கேர் பண்ணுங்கள் ஆ க்ளாஸ் எல்லாம் ரெகுலராக கவனிக்கிறான் க்ளாஸுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக அவனை அனுப்புறமாரி பாருங்கள் ஆ அதெல்லாம் பரவாயில்லை இப்போ டைமுக்கு வந்துடுறான் காலைல அந்த ஸ்பெஷல் க்ளாஸ்ஸு அது ஒன்று சீக்கிரமாக அனுப்பிச்சிவிட்ருங்க ஆ ஓகேங்க ஃபர்தராக இப்போ ஒன்றும் அவ்ளோவாக எதுவும் இல்லை இப்போ அதான் க்ளா காலைல ஸ்பெஷல் க்ளாஸ் அட்டன்ட் பண்ணிவிட்டாலே அது கொஞ்ச மார்க்கும் கொஞ்ச இம்ப்ரூவ் ஆகும் சீக்கிரமாக வந்து ஸ்பெஷல் க்ளாஸ் அட்டென்ட் பண்றமாரி பாருங்கள் இல்லை நான் அவன்கிட்ட கு கொடுத்துவிட்றேன் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அனுப்ச்சிவிட்லாம்

ஆ ஓகே